ஆ சொல்லுங்கள் யார் ஆமாப்பா மெக்கானிக் தான் பேசுறேன் சொல்லுங்கப்பா

எந்த எந்த ஏரியாவில் இருக்கீங்கப்பா உளுந்தூர்பேட்டைங்களா உளுந்தூர்பேட்டை எங்கே பஸ் ஸ்டாண்டில் நிக்கிறீங்களா இல்லை பஸ் ஸ்டாண்ட் தாண்டி அந்த கோர்ட்டுக்கிட்டே இருக்கீங்களா சரி சரி எப்படி இப்போ நின்னுச்சு காரு ம் ம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணிங்களா ம் ம் ம் வண்டியில் டீசலெல்லாம் இருக்கா பார்த்திங்களா ம் ம் ம் ம் இன்ஜின் முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா ம் ம் ம் ம் ஆயிலெல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணீங்களா காலையில் ம் ம் சரி சரி வண்டி என்ன மாடல் ம் ம் நியாஸுங்களா சரி சரி ஓகே ஓகே அது இப்போ மேஜராக இப்போ புதுசாக வர வண்டியில் எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு நான் அதை நேரில் வந்தால் தான் என்னால் பார்க்க முடியும் நான் நேரில் வரேன் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா நான் நேரில் வந்து செக் பண்ணிவிட்டு என்ன இஸ்யூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்றேன் சரிங்களா ஓகே சார் தேங்க்யூ சார்